தையல் மிஷின்லேயே அது மெரிட்டும் உஷா தையல் மிஷின் நல்ல இருக்கிறதுலே நல்ல மிஷினு இதில் வந்து அவங்க நல்லா நிறையா சொல்லி தர்றாங்க த தையல் டீச்சரு ஓட்டு தையல் ஓட்டு தையல் சங்கிலி தையல் இதெல்லாம் சொல்லி தர்றாங்க இது வாழ்க்கைக்கு ஒரு ப்ரோஜனமாக இருக்கிறது வந்து தையல் கற்றுக்கிட்டா நாளைக்கு ஒரு நம்ம வந்து பிற்காலத்தில் ஒரு சம்பாதிக்கலாம் ஒரு ஜாக்கெட் தைக்கலாம் ஒரு ஃப்ராக் தைக்கலாம் மே நைட்டி தைக்கலாம் பொடவைக்கு ஓரம் அடிக்கலாம் ஏ அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் பெண்களுக்கு தையல் கத்துக்கிறது ரொம்ப அவசியம் அவ்வளோ தான்